சொல்லுங்க ஆ சொல்லுங்மா ஆ சொல்லுங்மா ஃபுட் ஃபுட் சரியில்லைங்களா சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்டர் வேறு அரேஞ் பண்ணிக்கலாங்க

ஃபுட் சரியில்லை ஃபுட்டே சரியில்லைங்களா நீங்கள் நேற்றே சொல்லியிருக்கலாலங்கா இன்னிக்கு சொல்கிறீங்க அதுக்கு தங்குத மாதிரி அரேஞ் பண்ணியிருக்கலாலங்க ஃபுட் சரியில்லைன்னா நீங்கள் சொல்லலாம் அதுக்கெலாம் ஏன் பயப்படுகிறீங்கமா நேற்றே சொல்லியிருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாஸ்டர் நான் பார்த்து அரேஞ் பண்ணிட்றங்மா ஆ

டைமுக்கு ஃபுட் கிடைக்கிறது இல்லைங்களா சரி சரிமா நான் பார்த்து அரேஞ் பண்ண சொல்கிறேன் கரெக்ட் டைமுக்கு ஃபுட் கிடைக்கிற மாதிரி சாப்பாடு சரியே இல்லைங்களா சரிங்க சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஃபுட் சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா படிக்க முடியும் ஆமாங்மா நீங்கள் முன்னாடியே சொல்லிருந்தால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ் பண்ணியிருப்பேன் நீங்கள் சொல்லவே இல்லை இப்போ தான் சொல்கிறீங்க ஆ அப்படிலாம் பயப்படாதீங்க அதுக்கெலாம் பயப்படாதீங்மா ஏதானால் ஒன்றுனா சொல்லுங்க நேரடியாக எங்கள் கிட்டே அவங்க சொல்றாகிறதுக்கொசரம் நீங்கள் பயப்பட அமைதியாக இருந்தீங்களா இத்தனை நாள் சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ் பண்ணியிருப்பேன் மாஸ்டர் மாற்றி வச்சுருக்கலாம் ஆ சரிங்மா ஆ சரி